இந்திய போக்குவரத்து அமைப்பு இப்போதைக்கு இருக்கிற நிலை என்னென்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மேன்மையான நிலையில இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து போக்குவரத்துனாலே ரொம்ப ஹெவியான எப்படி சொல்கிறது ஒம் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் வந்து போக்குவரத்துங்கிறது ரொம்ப பின்தங்கி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேறிடுச்சு எங்கேனாலும் இப்போ இங்கிருந்து அங்கே போகணுமா பஸ் ஏறி போயிக்கலாம் அங்கிருந்து அங்கே ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சி இப்போ போக்குவரத்துதான் நம்மளோட இதே இது பண்ணப்போகுது அதுமாதிரி சாலைவசதியும் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க அப்புறம் இதில் இருக்கக்கூடிய சவால்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது நிறைய விபத்து போக்குவரத்து துறையில் இன்னும் கவனமாக இருக்கணுன்னால் அந்த பஸ்ஸெல்லாம் வந்து பேருந்து வந்து சரியான முறையில் பராமரிக்கணும் அந்த பராமரிப்பு இல்லாதனால்தான் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது ப்ரேக்கு ப்ரேக் பிடிக்காம நடுவிலே பஸ் நிற்கிறது அப்புறம் ட்ரைவர் அதில் வேலை செய்கிற பணி ஆட்கள் அவங்க வந்து என்ன காலையிலேயும் ஓட்டுறாங்க மதியமும் அது நைட்டு இரவு பகல்னு சொல்லி மாற்றி மாற்றி ஓட்டுறாங்க அதெல்லாம் ஓகே பட் ஆனால் இப்போ ஆக்சிடெண்ட் வந்து ஒரு ட்ரைவர்னால் ஒரு பேருந்து ஓட்டுநர்னால் நடக்குதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ ஒரு அது வந்து சுழற்சி முறையில் மறு சுழற்சி முறையில் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஆட்களை மாற்றி மாற்றி ஓட்டுறது மூலயமா இந்த விபத்தை தடுக்கலாம் இந்தமாதிரி க ஒரு ஒரு கவனமே இல்லாமல் கொண்டு போய் மரத்தில் விடுறது இல்லை இன்னொரு வாகனத்து மேலே விடுறது அப்புறம் போட்டி போட்டுகிட்டே ஒரு வாகனம் முன்னாடி போகுது இன்னொரு வாகனம் நம்ம அது அதை வந்து நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி போகிறதுனால வந்து நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது நிறைய விபத்துக்குள்ளாகுது அந்த விபத்து நடக்காமல் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து இருசக்கர வாகனங்கள் ஒரு ஒரு வரிசையிலேயும் பேருந்து நான்கு சக்கர வாகனங்கள் ஒரு வரிசையிலேயும் வருது இவ்வளோதான் அந்த இப்போ ஒரு ஒரு கருவி ஒன்று பொருத்தியிருக்காங்க அதாவது இவ்வளோ மீட்ரு தான் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கருவியை பொருத்தியிருக்காங்க பட் ஆனால் அந்தளவுக்குதான் அவங்க ஓட்டுறாங்களா அப்படிங்கறத யாருமே வந்து சரி பார்க்கறதில்ல இதனால நிறைய நிறைய நிறைய விபத்து ஏற்படுது சின்ன சின்ன பச்சிளம் கொழந்தைங்களாம் கூட இறக்குறாங்க அதனால் அதை அதுதான் நம்மளுக்கு அது நம்ம கண்ட்ரோல் அது நம்ம நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதுதான் போக்குவரத்துக்கு இருக்கக்கூடிய மிகப் பெரிய சவாலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாருமே போக்குவரத்து சட்டத்தை மதிக்கிறதில்லை அதையும் மதிக்கணும் லைசன்ஸ் ஒழுங்கா கொடுக்கணும் லஞ்சம் வாங்கிகிட்டு லைசன்ஸ் கொடுக்கக் கூடாது உண்மையாலுமே அவங்களுக்கு ஓட்டத் தெரியுமா போக்குவரத்து விதிமுறைகளெல்லாம் அறிஞ்சுதான் ஓட்டுறாங்களா அப்படிங்கிறத கவனம் எடுத்துக்கணும் கவுர்மெண்ட்டு அரசு வந்து இது ஒரு உயிர் போனாலும் அது அவர்களோட பொறுப்பு ஒரு போக்குவரத்துனால் ஒரு பேருந்துனாலேயோ ஒரு இருசக்கர வாகனத்துனாலேயோ நான்கு சக்கரமோ ஆறு சக்கர வாகனத்துனாலேயோ நடந்ததுன்னு இருக்கக்கூடாது அதை வந்து கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்கறேன்